இப்போது நம்ம தமிழ்நாட்டில் மொழி வந்து தாய் மொழின்னு சொல்கிறோம் அது வந்து அந்த காலத்துலேருந்தே தமிழ் மொழி வந்தது பெருமை பட்டுக்கலாம் அதே மாதிரி தமிழ் மொழி வந்து இங்கே தான் ஆரம்மிச்சிதே எல்லா மொழியுமே அதாவது மலையாளம் கன்னடம் தெலுங்கு எல்லாமே வந்து தமிழ் மொழியிலிருந்து தான் ஆரம்மிச்சதுதான் முன்னதாக திருப்பதி கோயில் கூட தமிழ்நாட்டுக்கு சேர்ந்ததா தான் இருந்தது அங்கே திருப்பதி கோயில் கூட தமிழ்மொழியோட கல்வெட்டில் தமிழ்மொழி இன்னும் இருக்கு போய் பார்த்தா தெரியும் அதேமாதிரி முருகன் கோயில் வந்து ஆறுபடை முருகன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து ஆறு ஃபேமஸான முருகன் கோயில் இருக்குது அது வந்து பழனி திருத்தணி சுவாமிமலை திருச்செந்தூரு பழமுதிர்ச்சோலை

மதுரையில் ஒரு ஊர் இது ஒரு மறந்தாச்சு அப்பறம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவில் புகழ்பெற்ற கோயிலாக வருது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் அதேமாதிரி தான் அந்த காலத்து மன்னன் அது தமிழ் தாய்மொழி மேலே பற்றாயிருந்து கோயில்லாம் அந்த காலத்தில் வந்து சிறப்பாக அமைச்சிருக்காங்க இதேமாதிரி இன்னும் நிறைய கோயில்கள் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கோயில் இருக்குது காஞ்சிபுரத்தில் அத்திவரதர்னு ஒரு சாமி வந்து நாற்பது வருஷத்துக்கு ஒருக்கா தான் காட்சி தர்றார் நாற்பது வருஷத்துக்கு ஒருக்கா அதுக்கு நாற்பது வருஷமாக தண்ணி உள்ளேயே முழ்கி இருந்து அதுக்கு பின்னாடிதான் நாற்பத்தோறாவது வருஷம் வந்து எல்லாம் மக்கள் காட்சி தர்றார் திருச்செங்கோட்டுலயும் ஒரு கோயிலிருக்குது அது வந்து ஈஸ்வரன் கோயில்தான் அது வந்து எங்கேயும் இல்லாத அந்த கோயிலில் வந்து ஆண்பாதி பெண்பாதி இதில் வந்து காட்சி தர்றார் சிவன் சிவன் கோயில் அது வந்து இந்தியாவில் அந்த அந்த ஊரில் மட்டுந்தான் இருக்குதுனு சொல்கிறோம் அதேமாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கோயில் ஃபேமஸாக இருக்குது அதேமாதிரி அந்த ஊர் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு மாசம் திருவிழா கொண்டாடுறாங்க இப்போ வைகாசி விசாகம்னு கூறாங்க அது திருவிழாவுக்கு பதிலாக புத்தாண்டு தமிழ் வந்து புத்தாண்டு சித்திரை ஒன்று தமிழனுடைய விழா தமிழ்விழா வந்து தை பொங்கல் புகழ்பெற்ற பண்டிகையாக கொண்டாடுறாங்க மதங்களும் வந்து எல்லாவித மதங்களும் தமிழ்நாட்டுலருக்காங்க எல்லா ஒற்றுமையாகவும் இருக்காங்க மதவேறுபாடே கிடையாது அதேமாதிரி கல்வி கற்பதிலேயும் வந்து அதிகமான கல்லூரி இருக்கிறது தமிழ் மாநிலத்தில் தான் அது இந்தியாவுலேயே வந்து கேரளாவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் ரெண்டாவது இடமா கல்வி படிச்சிருக்கவர் அது விகிதாச்சரம் அதிகமாக இருக்குது இதை எல்லாம் நெனைக்கையில தமிழ்நாடு பெருமையாக தெரியுது அடுத்து உணவு பழக்கவழக்கங்கள் வந்து தமிழ்நாட்டில் எந்த மாநிலத்துக்கு போனாலும் தமிழ்நாட்டுக்கு போனால் உணவு அது திருப்தியாக இருக்கு அப்படினு சொல்லி எல்லாம் வந்து உண்டால் காலையில் வந்து டிஃபன் இது இட்லி தோசை இந்தமாதிரி மதியம் உணவு சாப்பாடு சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி சைவ வகைகளில் பொரியல் வகைகள் அசைவத்தில் வந்து மட்டன் சிக்கன் மீன் இந்தமாதிரி ஐட்டம் இரவு இந்த மாதிரியே டிஃபன் ஐட்டம் சாப்பிடுவாங்க அரிசி சாப்பாடும் சாப்பிட்றாங்க அதேமாதிரி தமிழ்நாட்டில் வந்து தொழில் எடுத்துக்கிட்டாலும் எல்லா தொழிலும் வந்து இந்த நெசவுத்தொழில் நெசவு தொழில எடுத்துக்கிட்டோனா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஏரியா இருக்குது காஞ்சிபுரனா பட்டு பட்டு ஃபேமஸுங்கிறாங்க கோயம்முத்தூர்னா கோயம்புத்தூர் பருத்தி கோயம்புத்தூர் மில்லு அதிகமாக இருக்குது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க பருத்தி பொறுத்த வரைக்கும் அதேமாதிரி இப்போ வந்து இந்த போர் போடுற இயந்திரம் எங்கேருக்குனா தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் தான் இந்தியா ஃபுல்லாக போய் போட்டுட்டு வர்றாங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மட்டுந்தான் அது அடுத்து கோழி பண்ணைகள் எடுத்துக்கிட்டாலும் முட்டை உற்பத்திலேயும் நாமக்கல் மாவட்டந்தான் முதலிடமாக இருக்குது இந்தமாதிரி எல்லாம் விதத்துலேயும் ஒவ்வொரு ஒவ்வொரு துறையிலிம் தமிழ்நாட்டில் வந்து நல்ல விதமாக நல்ல தொழில் முன்னேற்றத்திலும் படிப்பு முன்னேற்றத்திலும் நல்ல வகையாக போய்ட்டுருக்குது அதேமாதிரி தமிழ்நாட்டில் வந்து பார்த்து சென்னை துறைமுகம் இருக்குது அது வந்து தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடியது கடற்கரை மெரினா கடற்கரைங்கிறது நீளமான கடற்கரை அதேமாதிரி தூத்துக்குடி துறைமுகம் இருக்குது உப்பு உப்பு உற்பத்தியில் வந்து தமிழ்நாடுதான் முதலிடங்குறாங்க இதுமாதிரி ஒவ்வொரு துறையிலயும் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அதிகமாக இருக்குது அதேமாதிரி திருநள்ளார் கோயிலுங்கிறது சனி சனி புகழ்பெற்ற எடம் திருநள்ளார் கோயில் அது வந்து இந்தியா ஃபுல்லாக இருந்து மக்கள் வந்து அதை வழிபட்டு செல்கிறாங்க அதேமாதிரி நவ திருப்பதிங்கிறது தெற்கத்தான் இருக்குது ஒன்பது கோயிலுங்கிறாங்க அதுவும் இங்கே தான் இங்கதான் தெற்கத்தான் இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலயும் தமிழ்நாடு வந்து நல்ல சிறப்பாக விளங்குது